மறக்க முடியாத மெமரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லோருக்குமே எல்லோர் லைஃப்லேயும் ஒரு ஒரு நினைவுகள் இருக்கும் மறக்க முடியாத நினைவுகள் எல்லோருக்குமே இருக்கும் அதில் வந்து அதில் வந்து எனக்கும் நிறையா மறக்க முடியாத நினைவுகள்லாம் இருக்குது நான் ஸ்கூல் படிக்கும்போது அங்கே நிறையா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிக்கிட்டு அவங்க கூட விளையாட்றது அதெல்லாம் ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும் அதுக்கப்றம் மறக்க முடியாத நினைவு அப்டின்னு பார்த்தா ஒரு நாள் ஒரு தடவை ஸ்கூல் ஸ்கூல்லேருந்து டூர் அழைச்சிட்டு போனாங்க ஊட்டிக்கு அந்த மாதிரி நிறையா ஊர்லாம் டூர் போனோம் தஞ்சாவூர் போனோம் அங்கே போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்போ வந்து ரூம்லாம் எடுத்து தங்கி போட்டுருந்தோம் அங்கே ஒரு நாள் நைட்டு தங்கியிருந்தோம் அங்கே இருந்த ஹாப்பி அது வந்து மறக்கவே முடியாது அது எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி இனிமேல் டூர் கூப்பிட்டா எங்கே போனாலும் கெளம்பிடணும்டா அப்படிங்கிறா மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது அவங்கக்கூட பேசிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் ஒன்னாகவே இருந்து பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த நினைவை வந்து நம்மளால மறக்கவே முடியாது நம்ம வந்து நமக்கு எல்லோர் லைஃப்லேயும் இருக்கும் அந்த மறக்க முடியாத நினைவுகள் அதே மாதிரி எனக்கு பல நாள் ஸ்கூட்டி வாங்கணும் அது மாதிரிலாம் ஆசை ஒரு நாள் ஆசையாக இருந்தது ஸ்கூட்டி வாங்கணும் ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்பறம் வந்து எப்படி வாங்குறதுனு தெரியாமல் வீட்டிலலாம் கேட்டேன் அப்பா அம்மாக்கிட்டே கேட்டேன் ஸ்கூட்டியா வாங்கித்தர்றேன் வாங்கித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி எங்கே வாங்கித்தர போகிறாங்க அப்படின்னு விட்டுட்டோம் விட்டுட்டேன் அப்பறம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஸ்கூட்டியை வாசலில் நிப்பாட்டி பார்த்தா ஸ்கூட்டி நிக்குது ஆச்சரியமாக போய்ட்டு அப்படியே என்னடா இவ்வளோ நாள் கேட்டுட்ருந்தோம் இப்போ ஸ்கூட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா எப்படி ஆச்சரியமாக இருந்தது அப்படியே ஒரே ஆச்சரியமாக இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நினைவு தான் அதல்லாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஊட்டிக்கு டூர்லாம் போய்ட்டு வரும்போது அந்த வர வழியில அந்த ட்ராவலிங் அந்த பயணத்தைல்லாம் பயணத்தைல்லாம் ரசித்தோம்னா அப்படியே செம்மையா இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிட்டு ஜாலியாக இருந்தது அந்த ட்ராவலிங்குலாம் அதலாம் செ மறக்க முடியாத செம்ம நினைவு மறக்க முடியாத நினைவு அதலாம் சூப்பராக இருந்தது அதலாம் அந்த ட்ராவலிங் அந்த ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னும் மறக்க முடியாத நினைவு அப்படின்னு சொல்லணுன்னா என்னோடய சமையல் தான் சமையல் செய்ய எனக்கு செய்ய தெரியாது சுத்தமாக அது செஞ்சு ஏதோ செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சமையல் செஞ்சோம் அதை செஞ்சு செஞ்சு எங்க அம்மாக்கிட்ட போயி கொடுத்ததுக்கு அம்மா இதுமாதிரி நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது எப்படி நீயா செஞ்சே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் நான் சாப்பிட்டு பார்த்து நல்லாவே இல்லை அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவு தான் நல்லா இல்லாத சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு நம்ம பொண்ணு செஞ்சாள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படிங்குவாங்க இல்லையா சொன்னாங்க அதை வந்து நானே சிரிச்சுட்டு நெனைச்சு நெனைச்சு நம்ம அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அதலாம் ஒரு மறக்க முடியாத நினைவு அது எப்போ நடந்தது இன்னும் ஏன் நான் அதை பேசுகிறேன் அப்படின்னா அது வந்து என் மனசில் நிற்கிற ஒரு மறக்க முடியாத அது ஒரு நினைவாக இருக்குது அதனால் தான் நான் அதை பேசிட்டுருந்து பேசுகிறேன் இன்னும் நிறைய நினைவுகள்லாம் இருக்குது காலேஜ் லைஃப்பு காலேஜில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம போய் லைஃப்ரரியில் உக்கார்ந்துட்டு எல்லாம் சேர்ந்து புக்கு படிச்சுட்டு இருக்கிறது அப்போ புக்கு படிக்கிறதுன்னா சில பேருக்கு ஆர்வமாகவும் இருக்கும் சில பேருக்கு கடுப்பாகவும் இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து அந்த காலேஜ் லைஃப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட படிக்கும்போது அது ஜாலியாக தான் இருந்தது இந்த லைப்ரரி டைம் அப்போ போய் அங்கே புக்கெல்லாம் எடுத்து வாசித்துக்கிட்டு இருப்போம் அதில் ஏதாவது பிக்சர் வந்தால் அதை பற்றி கதை பேசிக்கிட்டு இருப்போம் நல்லா இருக்கும் அந்த காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும் சூப்பராக அதலாம் அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவு தான் அதுக்கப்றம் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவள் வந்து ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு நான் வந்து இது மாதிரி வந்து ரொம்ப நல்லா பேசுவாள் நல்லா பிடிச்ச ஃப்ரெண்டு திடீர்னு வந்து அவ படிச்சுட்டு இருக்கும்போதே இந்தமாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இறந்து போயிட்டாள் அப்போ அவள் இறந்து போனது அப்படிங்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியல எப்பிட்ரா நம்ம கூட படித்த பொண்ணு இப்படி இறந்து இப்போ இந்த மாதிரி நியூஸை கேட்கவும் நமக்கு அப்படியே ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம கூட நல்லா பழகுவா பேசுவாள் திடீர்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாள் திடீர்னு எறந்துட்டாங்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி எனக்கு அது ஏற்றுக்கவே முடியல அது வந்து என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாததுன்னு சொல்லலாம் அதுக்கப்றம் வந்து மறக்க முடியாத நினைவு எல்லோருக்கும் இருக்கும் அதில் இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நினைவுகள் தான்